தமிழ் மொழி தான் எங்களுக்கு அதிகமாக நடந்துக்கொண்டு வருகிறது எல்லோருமே ஆரம்ப காலத்தில் இருந்து தமிழ் தான் வந்து மெயினாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் எல்லா குழந்தைகளும் வந்து இப்போ இங்கிலீஷு மீடியத்தில் சேர்த்துனதுனால தமிழப் பற்றி அவகளுக்கு அதிகமாக வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க அதிகமாக இங்கிலீஷு மீடியம் வந்து எல்லா ஸ்கூல்லேயுமே அது இங்கிலீஷ் மீடியம் இருக்கறதுனால் தமிழுக்கு வந்து ஒரு முதன்மை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் குழந்தைங்க வந்து தமிழ் தான் அதிகமாக பேசுது ஆனால் எல்லாத்துலேயும் தமிழ் வந்து யாரைக் கேட்டாலும் எந்த வெளி நாட்டுலேருந்து வந்தால்கூட அவன் தமிழ் சீக்கிரம் பழகிக்கிற அளவுக்கு தமிழினுடைய க நல்லா ஒரு அமைப்பாக வந்து சேர்ந்துருச்சுங்க அதே மாதிரி வெளி நாட்டில் வந்து ரெண்டு மாநிலத்தில் வந்து அரசு ஆணைப்படி தமிழ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழி இருக்குதுங்க ஆனால் அது எந்த ஊர்னு எனக்கு கரெக்டாக தெரில அதனால் வந்து தமிழ் வந்து எந்த ஏரியாவில் எடுத்தீங்கனாலும் தமிழ் தான் அதிகமாக இருக்குது அதனால் வந்துங்க தமிழ் வந்து ரொம்ப மக்களுக்கு பிடிச்சிப் போச்சு யாரும் பழகறதுக்கும் சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப தமிழ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கறதுனால் எல்லா மொழியிலேயும் இருக்கவங்களும் வந்து நல்லா பழகிக்கிறாங்க பேசிக்கிறாங்க